தொலைக்காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ தொலைக்காட்சியில அதில் ஃபேவரட்டானது பார்த்திங்கன்னா மூவி ஸோ மூவி பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க மூவியில எனக்கு பிடிச்ச விஷயம் என்னான்னா அதில் ஆக்சன் இருக்கும் ரொமான்ஸ் இருக்கும் அண்டு ஃபைட் சீன் எல்லாமே இருக்கும் ஸோ ஒரு அந்த மூவி சீன் பார்க்கறப்போ ஒரு மூவியை ஃபுல்ஃபில்லாக பார்க்குறப்ப ஒரு சாடிஸ்ஃபையாக இருக்கும் ஸோ அந்த மூவியில வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விஜய் ஃபேன் கூட சொல்ணும் ஸோ விஜய பற்றிக்கூட சொல்லணுன்னா நிறைய சொல்லிட்டே போயிருக்கலாம் அவர் வந்து ஆக்சன் படம் எடுத்துருக்கார் ரொமான்ஸ் படம் எடுத்துருக்கார் மூணுமே கலந்தும் கூட இருந்துருக்கு ஸோ ஒரு மூவி பார்த்துட்டு வரப்போ நமக்கு ஒரு தனி எக்ஸ்ட்ரீம் ஃபீல் கிடைக்கும் ஸோ இப்படில்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ ஒரு எப்படி சொல்லுறது பொல்டீசியன் விதமாகவும் நடிச்சிருக்காங்க போலீஸ் விதமாகவும் நடிச்சிருக்காங்க ஒரு பிஸ்னஸ் ஓரியண்டடாக நடிச்சிருக்காங்க எக்ஸட்ரா சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ ஒரு நம்ம ஒரு மூவிக்கு போகறோம்ன்னா ஒரு ஃபுல்ஃபில்லாக போன அந்த மூவியை வந்து சாட்டிஸ்ஃபையாக பார்க்கணும் அதில் உள்ள என்ன இருக்கு ரியாலிட்டியான லைஃப் என்ன இருக்கு அதை அப்சர்வ் பண்ணிட்டு வந்து நம்ம லைஃப்பில என்ன சேன்ச் பண்ணிக்கலாம் ஸோ என்ன கருத்து சொல்லிருக்காங்க ப்ரசண்ட் ஆஃப் லைஃப்பில என்ன இருக்கு ப்யூச்சரில் என்ன இருக்கு ஸோ அதை நம்ம கேதர் பண்ணும் மூவி போகறதே பாதிப்பேரோடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக போவாங்க ஸோ நான் அப்படில்லாம் இல்லை அந்த மூவியில என்ன கான்செப்ட் இருக்கு அந்த கான்செப்ட் நமக்கு உதவுதாக ஸோ அத மேரி தான் நான் பார்ப்பன் வேறு என்ன சொல்லாம் மூவி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சீரியல் சொல்லாம் சீரியலும் நான் பார்ப்பேன் ஸோ இப்போல்லாம் வர சீரியல்லாம் சூப்பராக இருக்கு தமிழும் சரஸ்வதியும் எடுத்துக்கங்களேன் ஸோ அதில் வந்து ப்ரெசிடெண்ட் ஆஃப் அசோசியேஷன் ஸோ அந்த ஒரு போட்டி காம்படேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காம்பட்டேஷன் இருக்குறப்போ நம்ம வந்து எப்படியாது ஜெயிக்கணும் அந்த ஒரு வெறி வேணும் ஸோ அந்த வெறி இருந்தால்தான் நம்ம வந்து ஒரு அச்சீவ்மென்ட்டே அடைய முடியும் அத மேரி சொல்லுறாங்க ஒரு பிஸ்னஸ் ஓரியண்டடாக எடுத்திங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸ் தான் முக்கியம் ஸோ ஒரு சக்ஸஸ் இருந்தால்தான் கண்டிப்பாக எதா இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அந்த சக்ஸஸ் இல்லைன்னா ஃபெயிலியர் தான் கண்டிப்பாக இதே மேரிலாம் சீரியல் கொண்டு வந்துட்டுருக்காங்க ரொமான்ஸ் சீரியல்லையும் இருக்கும் ரொமான்ஸும் கொஞ்சம் பிடிக்கும் ஸோ ரொமான்ஸை விட நமக்கு வந்து அந்த பிஸ்னஸ் ஓரியண்டட் மூவி ஸோ இத மேரி தான் நம்ம பார்ப்போம் அவ்ளோத் தான்